பத்து அஞ்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பத்து எட்டு ரெண்டாயிரம் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்து ஒன்று பதினேழு நாலு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அஞ்சு பத்து ரெண்டாயிரத்து பதினாறு